ஹலோ வணக்கம் மேடம் ஆ மேடம் இங்கே உங்கள் கடையில் வந்து ரெடிமேட்டில் க கொழந்தைங்களுக்குலாம் துணிமணியெலாம் இருக்கா மேடம் ஓகே ஓகே விலையெல்லாம் எப்படி மேம் ரொம்ப கம்மியாக இருக்குமா அதிகமாக இருக்குமா சரி ஓகே ஓகே எனக்கு ஒரு எனக்கு ஒரு அஞ்சு வயது பையனுக்கு ஸ்கூலுக்கு போடுற மாதிரியும் அப்புறம் பர்த்டேவுக்கு போடுற மாதிரியும் ட்ரெஸ் வேணும்ங்க மேடம் ம் ஓகே ஓகே ஏதாவது கடைசியாக விலைய குறைச்சித் தரீகளா சரி ஓகே ஓகே ஓகே ஆ வந்துவிட்டேன் மேடம் எனக்கு மேடம் அந்த பர்த்டேவுக்கு சொன்னேன்லை எனக்கு வந்து அது எல்லோ கலரில் கோட் மாதிரியும் ப்ளாக் கலர் ஃபேண்டு மாதிரியும் வேணும் ஆமாம்

சரி சரி ஆமாம் ஆமாம் எல்லோ கலர் தான் ம் ம் பிங்க்கா ஆ பிங்க் ஓகே ஓகே பிங்க்குன்னாலும் ஓகே தான் பிங்க்கும் ஃபேவரட் தான் ஆ ஆ அந்தப் பிங்க்கும் அந்த எல்லோவும் சேர்ந்த மாதிரி ஃபேண்ட் ஷர்ட் ஃபேண்ட் ஷர்ட் கோட்டு அந்தமாதிரி சேர்ந்த மாதிரி கொடுங்க ஒன்று

ஆ இது ஆ இந்த சைஸெலாம் ஓகே மேடம் ஓகே ஓகே ஓகே வெலை மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அதை மட்டும் கொஞ்சம் குறைச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் சைஸ் எல்லாம் ஓகேம்மா சைஸு ஓகே கலரு ஓகே பிடிச்சிருக்கும்மா வெலை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக் கொடுங்கம்மா நான் ஒரு கூலி வேலைக்காரன்ம்மா பார்த்துக் குறைச்சிக் கொடுங்கம்மா சரிமா நீங்கள் உங்கள் கை சம்பளத்தை கூட உங்கள் கையிலிருந்து கூட காசை போட்டு வாங்கிக் கொடுங்கம்மா நல்லா இருப்பீங்க கஷ்டப்பட்றவன்ம்மா சரிங்க சரிங்கம்மா ஆ ஆ அது மாதிரி கொடுங்க அது மாதிரி கொடுங்க ஓகே ஓகே அப்போ இதுவே இருக்கட்டும்ங்க இதுவே இருக்கட்டும்ங்க இதுவே இருக்கட்டும்ங்க ஆமாம் ஆமாம் அப்போ அப்படி சொல்கிறீங்களோ சரி அது இது கூட இப்போதைக்கு இது இருக்கட்டும் ஏன்னால் ஸ்கூல் ட்ரெஸ் எடுக்க வேண்டி இருக்குதுல்ல அதையும் எடுத்துகிட்டு இன்னொருவாட்டி கூட அந்த பர்த்டேவுக்கு மொதல் நாள் கூட வந்து கூட ஓவர் கோட்டிங்கே வந்து எடுத்துக்கிறேங்க

சரிங்க ஓகேங்க ஓகேம்மா ஓகே

சரி ஓகேம்மா நான் அவங்கக்கிட்ட பார்த்து வாங்கிவிட்டு நான் வந்துடுறேன் நீங்கள் நல்லா கஸ்டமரை நல்லா சப்போர்ட் பண்றீங்கம்மா நல்லா இருங்க தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ ம்